ஹலோ மை லை மதியானம் லன்ச் ஆட்ரு பண்ணணும் ஆ ஆட்ரு எடுத்துக்கிறீங்களா ம் நண்டு ஸ்பிரை வித்து ஒயிட் ரைஸ்ஸு வித்து மிளகு ரசம் ஆ அவ்வளோ தான் ஆ அவ்வளோ தான் சார் இன்னைக்கி வேறு எதாவது டுடே ஸ்பெஷல் எதா இருக்கா இது காம்போவா சார் ம் ஓகே சார் வேறு எதாவது இருக்கா இல்லை இது மட்டுந்தானா சார்

ஓகே சார் இது இதையும் சேர்த்துக்கோங்க சார் ம் எஸ் சார் ஆ ஓகே சொல்லுங்கள் சார் ஆ அவ்வளோ தான் சார் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு இருக்கா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா சார் இது அப்போ ஆன்லைன் பேமெண்ட்டே வெச்சிக்கலாம் சார் யுபிஐ நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ம் ஓகே சார் ஒன் டூ செவன் சிக்ஸ் ஆ ஓகே சார்

சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ செவன் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ

ஆ ஓகே சார் டோட்டல் அமௌண்ட்டு சொல்லுங்கள்

ஆ ஓகே சார் நான் அமுச்சிவிட்டுறேன் சார் இதோ சொல்கிறேன் நோட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்களா சார் ஒன் பை நைன் ஒன் ஒன் காமன் கோவில் ஸ்ட்ரீட் வழுதரெட்டி வழுதரெட்டி

கோவில் பேக் சைடு சார் காமன் கோவில் பேக் சைடு

ஆ ஓகே சார் சொல்லுங்கள் ஆ ஓகே சார் ஆ எஸ் சார் ஓ ஆ ஓகே சார் இந்த இந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணுங்கள் சார் நான் வந்து வாங்கிக்கிறேன் வெளியே

இது டூ ஹவர்ஸுக்குள்ள வந்தாலே போதும் சார் ம் ஆ ஓகே சார் ம் ஆ அதான் ஓகே சார் தேங்க்யூ சார்